என்ன வேணும் ஆ மை நேம் இஸ் ஹரிப்ரியா வெஜிடபிள் ஷாப் கீப்பர் சொல்லுங்க ஆர்கானிக்கில் தான் இருக்குது நாங்கள் தான் செய்கிறோம் ஆ இருக்குது ஆ ஓகே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் மொ மொபைல் நம்பர் சொல்லுங்க

ஆ ஓகே நாங்கள் தானே அது அந்த ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கோம் அதனால் சொல்லிட்டு நாங்களே ஆல்மோஸ்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் அந்த மாதிரியில நாங்கள் வாங்கிப்போம் நிறைய சேல் ஆகுது ஆமாம் ஆமாம் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னால் அங்கே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படில்லாம் எதுவும் இல்லை ஃப்ரீ டெலிவரி தான் ம் அதெல்லாம் நாங்களே பேக்கெலாம் பண்ணி க்ளீனாக தான் கொடுப்போம் ஆ கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால்தான் நாங்களும் பண்ணமுடியும்

ஆ சரி ஓகே ஆ ஆ சரி சோர்ஸஸ்னால் ஃப்ரூட்ஸ்ஸா ஆ எல்லா ஃப்ரூட்ஸுமே தான் அவைளபிலாக இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஓகே நான் உங்களுக்கு வாட்ஸப்பில் சென்ட் பண்ணுறேன் பாருங்க ஆ ஓகே தேங்க்